ஹலோ

ஆ சொல்லுங்க ப்ரோபர்ட்டிங்களா எந்த ஏரியாவுலேங்க நீங்கள் எந்தூரு தருமபுரிங்களா ப்ரோபர்ட்டி என்ன எத்தனை ஏக்கர் தேவைப்படுதுங்க அதாவது டவுனுக்குள்ள ஏரியாக்கு தகுந்த மாதிரி இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு ரேட் இருக்குது திவிகா நகர் பக்கம் ஒரு பக்கம் ரேட் இருக்குது ஸ்டேட் பேங்க் பக்கத்தில் அந்த ஏரியாக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டாக இருக்குங்க உங்களுக்கு எந்த ரேஞ்சில வேணும் எந்த ஆ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலே உங்களுக்கு பஸ்ஸு போகிற அளவுக்கு வசதியான ரோடு கூட இருக்குது இருபது அடி ரோடு வசதியோடய இருக்குது இருபது அடி ரோடு வசதியோடய இருக்குது ஒரு ப்ளாட் இருக்குது நாலு செண்ட்டு இருக்குது நாலு செண்ட்டு இருக்குது இங்கே இப்போ எல்லாம் ஒரு டொண்ட்டி லேக்ஸ் பக்கம் போது செண்ட்டு டொண்ட்டி லேக்ஸ் பக்கம் போதுங்க ஒரு ஆமாம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அவ் அவுட்டர் ரேஞ்சில் போனீங்கன்னா இந்த த பா ஃபோர் ரோட்ஸு பைபாஸு அந்த ரேஞ்சுக்குப் போனீங்கன்னா கொஞ்சம் குறஞ்சு வரும் ஒரு பத்து பன்னெண்டு பதினைஞ்சு நம்ம அந்த எடுக்கிற ஏரியாவை பொறுத்து இருக்குதுங்க நம்ம வாங்கிற ஏரியா பொறுத்து இருக்குது ம் இல்லை இந்த இங்கேயும் நல்லா உங்களுக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பஸ்ஸு வசதி பைபாஸும் நல்லா வசதியாக தான் இருக்குது பஸ்ஸு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது எல்லா ட்ரெயின் எல்லா ட்ரெயின்மே உங்களுக்கு இருக்குது பைபாஸுல் இல்லைன்னா உங்களுக்கு அவுட்டரில் வில்லேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராக மூணு ஏக்கராக கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஏக்கராக வந்து ஒரு இர நீங்கள் இதை இந்த ரேஞ்சில் ஒரு ப்ளாட்டு ஒரு செண்ட்டு ரேஞ்சுலே இருபது லட்ச ரூபாயிலே ஒரு ஏக்கராவே கிடைக்கும் நான் அரூர்லேருந்து கொஞ்சம் தூரம் தீர்த்தமலை போகிற ரேஞ்சில் போனீங்கன்னா ஒரு ஏக்கராவே இருபது லட்சம் ஓ நீங்கள் அந்த ஒரு அந்த இந்த ப்ளாட்டு வாங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கி நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நல்லா தென்னந்தோப்போட மாங்காய் தோப்போடய எல்லாம் வசதியோடய இருக்குது அந்த மாதிரி எதுவும் பார்க்கற ஐடியா இருக்குங்களா ஆ சொல்லுங்க வேணாம் நான் உங்களுக்கு நல்லா வசதியோடய இருக்குது இப்போ நீங்கள் என்னென்னா அரூரில் தீர்த்தமலை போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர்க்குள்ளே இருக்கும் உங்களுக்கு எல்லாம் வசதியோடய இருக்கும் உங்களுக்கு நீங்கள் இங்கே டவுனுக்குள்ள நீங்கள் ஒரு கோடி ரூபா போடுறதுக்கு நாலு செண்ட்டு அஞ்சு செண்ட்டு வாங்கிறதுக்கு உங்களுக்கு அஞ்சு ஏக்கராக வந்துரும் உங்களுக்கு அஞ்சு ஏக்கரால ஒரு இடம் இருக்குது அருமையான இடம் இருக்குது ரெண்டு போரு இருக்குது ரெண்டு கிணறோட இருக்கு பம்ப்பு செண்ட்டு கிணறோட ரெண்டு இருக்குது கெண கிணறு இருக்குது சரிங்களா எல்லாம் வசதியோடய இருக்குது அதில் ஒ அதில் சிம்பிளாக ஒருத்தர் தங்கிற மாதிரி வேண்ணா ஒரு ரூம்ஸ் இருக்குது அதிலே சும்மா இந்த தோட்டத்து வேலை பார்க்கறது மெயின்டென் பண்ணுறத்துக்கு ஒரு ரூம் இருக்கிற மாதிரி ரூம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணுறதா இருந்தால் போய் பார்க்கலாம் ம் அந்த மாதிரி ஐடியா இருந்தால் சொல்லுங்க ரெண்டு மூணு இடம் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓரு பத்து கிலோமீட்டர்க்குள்ள போனீங்கன்னா ஒரு இருபது இருபது ரூபா இருபது லட்ச ரேஞ்சு வரும் கொஞ்சம் அந்தாண்ட அவுட்டர் தீர்த்தமலை பக்கம் அந்த ரேஞ்சில் போனீங்கன்னா உன்னும் கம்மியாக கூட கிடைக்கும் மலையடிவாரத்துலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி பார்க்கற மாதிரி இருந்தால் பாருங்க அப்படி இல்லை உங்களுக்கு டவுனுக்குள்ளே வேணுன்னா நிறைய ஏரியாக்கு தகுந்த மாதிரி ரேட்டு இருக்குது மினிமம் வந்து ஒரு டென் லேக்ஸ் செண்ட்டு வந்து த பத்து லட்சத்துக்கு மேலே தான் அதுக்குள்ளே கிடைக்காது அப்படி இல்லைன்னா நம்ம கேர்ள்ஸு ஸ்கூல் பின்னாடி ஒரு ப வீடே கட்டினா மாதிரி மூணு ஃப்ளோரில் இருக்குது மூணு ஃப்ளோரில் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா ரேஞ்சில் சொல்கிறாங்க ப்ளாட் எல்லாம் எல்லாம் வசதியோடய இருக்குது உங்களுக்கு போரு எல்லாமே நீங்கள் போன உடனே போய் குடி பண்ணலாம் அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லாம் வசதியும் இருக்குது மூணு ஃப்ளோர் இருக்குது ஒரு ஒன் க்ரோர் சொல்லிகிட்ருக்காங்க முன்னே பின்னன்னா ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் லேக்ஸ்னா முடிக்கலாம் அந்த ரசதியில் இருக்குது எல்லாம் வசதியுமே இருக்குது ஆமாம் பஸ் ஸ்டாண்டு தான் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரேட் மீட்டர்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரேட் மீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது வீடுங்க அதுவும் மெயின் ரோடு தான் உங்களுக்கு மெயின் ரோடு ஏ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் அவைலபிளாக இருக்கும் எல்லாம் வசதியும் உங்களுக்கு இருக்குது ம் போர் இருக்குது ஆ பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேண்ணா செண்ட்டு பண்ணி விட்றேன் ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஓகேன்னா சொல்லுங்க இல்லை உங்கள் யார்கிட்டையா பேசின்னாலும் சொல்லுங்க பேசுறேன் இல்லை நீங்கள் நேரிலே வந்தீங்கன்னா கூட ஒரு நாளைக்கு டைம் ப அப்பாயின்மெண்ட் கொடுங்க நம்ம நேரிலே கூட வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற விஷயம் கூட நம்ம பேசலாம் ஆ நீங்கள் வந்து பாருங்க இடத்த பாருங்க இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னா பத்தஞ்சு முன்னே பின்னே உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சுருக்கும் நல்லா உங்களுக்கு சரியா இல்லை எல்லாம் வசதியோடய இருக்குது நீங்கள் புதுசாக வாங்கி கட்டின்னு அதுக்கு நீங்கள் வேல்யூ இன்றைக்கி கட்டுற வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை க ஒரு ஃபிஃப்ட்டி லேக்ஸும் ஆயிடும் கட்டுறதுக்கு த்ரீ ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா பக்கம் ஆயிடும் அதுக்கு நீங்கள் வந்து பத்து இருபது ரூபா முப்பது ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு எண்பது லட்சம் எண்பத்தஞ்சு லட்சத்தில் உங்களுக்கு அழகா வீடு வந்துரும் ம் ஐடியா இருக்கான்னு கேட்டு சொல்லுங்க

ஆ சொல்லுங்க உங்களுக்கு ஃபோட்டோஸுலாம் வேணா சென்ட் பண்ணுறேன் வாட்ஸ்ஆப்பில் சென்ட் பண்ணுறேன் ஐடியா ஐடியா இருந்தால் சொல்லுங்க நீங்கள் என்றைக்கி வர்றேன்னு சொல்லுங்க வீட்டில் யார்னா இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் மற்ற ரேட்டு மற்ற விஷயம் நேரில் பேசிக்கலாம்

ஓ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ